எங்கே இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து இறுதிச்சடங்குகள் அப்படின்னு பார்க்குறப்ப அது நிறையா பண்ணுறாங்க நிறையா பண்ணுறாங்கன்னா இறந்தவங்கள வந்து அங்கே படுக்க வச்சதுக்கப்புறம் அந்த ஒரு பாட்டு மாதிரி பாடுவோம் ஒப்பாரிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அது பாடி எல்லாரும் உறவினர்கள்லாம் வந்து கட்டிப்பிடிச்சி அழுகுறது அதுக்கப்புறம் அந்த இறுதிச் சடங்கில் அந்த விளக்கு தலை மாட்டில வந்து விளக்கு வைக்கிறது தேங்காய் வைக்கிறது அரிசி வைப்பாங்கள் அதெல்லாம் வச்சிக்கிறாங்கள் அப்புறம் அந்த இறுதிச் சடங்கப்போ வந்துட்டு அந்த அந்த பாடியை எடுத்து வெளியில கொண்டு வந்து வச்சதுக்கப்பறமாக அந்த பாடிக்கு வந்து குளிக்க வைக்கிறது குளிக்க வைக்கிறதுக்கு முன்னால் வந்து எண்ணெய் அரைப்பு அப்படிங்குறதெல்லாம் வைப்பாங்கள் அந்த எண்ணெய் அரைப்பு வைக்கிறது வந்து அந்த வீட்டில இருக்கிறவங்க அந்த இறந்தவங்களுக்கான உறவினர்கள் எல்லாருமே விருப்பப்படுறவங்க எல்லாருமே வந்து அதை வந்து செய்கிறக்கு பார்க்குறாங்க அதுக்கு அதில் வந்து இன்னொன்னு என்னன்னா அந்த இறந்த அவருக்கு வந்து எத்தனை என்ன உறவுகள் எந்தெந்த எவ்வளோ உறவினர்களை வச்சிருக்குறாங்கள் அப்படிங்கிறதை வந்து நம்ம அவங்க மேலே எவ்வளோ பேர் பாசம் வச்சிருக்குறாங்கள் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிறக்கானால் ஒரு வாய்ப்பாகவும் கூட அது இருக்குது அந்த இறந்தவங்கள அது குளிக்க வச்சு அவங்களுக்கு பட்டு சாத்துகிறதுன்னு சொல்லுவாங்கள் பட்டு போத்துறதுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து உறவினர்கள் இல்லாதவங்களும் நிறையா பேர் செய்கிறாங்க ஏன்னா நாங்கள் செய்கிறோம் அவங்களுக்கு அப்புறம் வேற யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட நிறைய பேர் அதையே செய்கிறாங்க செஞ்ச அப்புறம் அந்த பாடிக்கு வந்து அந்த இறந்தவங்களோட பேரன் பேத்தி அவங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து நெய்ப்பந்தம்னு சொல்லி பிடிப்பாங்க அது பண்ணுறாங்க அது பண்ணிட்டு போகிறாங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா இறந்தது வந்து ஒரு சின்ன பையன் ஒரு மேரேஜ் ஆகாத பையன் மேரேஜ் ஆகாத பொண்ணு அப்படின்னா வந்து அவங்களுக்கு தொட்டில் கட்டி சாங்கிய பண்ணுவாங்கள் தொட்டில் கட்டுறது எருக்கம் பூ வச்சி எடுத்துட்டு போகிறது அந்த மாதிரி சாங்கியம் எல்லாம் பண்ணுவாங்கள் அதில் செஞ்சு அந்த இறுதிச்சடங்கு பண்ணுறப்போ பார்க்குறப்போ நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சங்கடமாக இருந்தாலும் அது பண்ணுறது பார்க்குறப்ப பரவால்லை இறந்தவங்கள வந்து ஒரு அந்த ஆத்மா வந்து ஒரு சந்தோசப்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஃபீலிங் நம்மளுக்கு வருது